மத்திய கூட்றவு வங்கியில் விவசாயத்திற்காக நாங்கள் வந்து அடி உரம் வாங்குகிறோம் மேல் உரம் யூரியா வாங்குகிறோம் பொட்டாஷ் போன்ற நல்ல யூரியாக்களை வாங்கி அதை எங்கள் பயிருக்கு சாகுபடி பண்ணி நல்ல விளைச்சல் நல்ல கண்டுமொதல்ல கண்டுறாமாரி களை சாகுபடி பண்ணுறோம் அந்த விளைச்சல் கண்டும்போதெல்லாம் அந்த வயலில் இருந்து தான் நாங்கள் எடுக்கிறோம் ஏன்னா கடுமையாக உழைக்குறோம் கடுமையாக பாடுபடுறோம் எங்களுக்கு அரசுஅலுவலகத்தில் இருந்து எங்களுக்கு கடன் தரறாங்க விவசாயம் கடன்னு வந்து இப்போது ஒரு விவசாயி பிரதிநிதியும் எங்களை சேர்த்து சொசைட்டி மெம்பராக்கி உறுப்பினராக்கி எங்களுக்கு கடன்லாம் அதிகப்படியாக கொடுக்குறாங்க அதன் மூலமாக அதை வாங்கித்தான் சாகுபடி பண்ணிட்டுருக்கோம் சாகுபடி பண்ணுறதன் மூலமாக விளைச்சல் நல்ல மகசூல் கிடைக்குது நல்ல முறையா நாங்கள் வந்து சா அந்த கண்டு முதல் நல்லா கா காணுது அதை வச்சி நாங்கள் விற்பனை பண்ணுறோம் தமிழ் நாடு எங்கள் ஊர் பொதுவில் அந்த பொருளை நம்ம சேல்ஸ் பண்ணிட்டுருக்கோம் விவசாயத்தின் விற்பனை மெயின் அதான்